ஹலோ நிவி ஏஜென்சியாண்ணா ஆமாண்ணா நான் வந்து நாகபட்டினத்துலேருந்து ஹரிணி பேசுகிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்கள் ஏஜென்சிலேருந்துதான் கேப் புக் பண்ணியிருந்தோம் ஆமாம் நாங்கள் ஒரு நாலு பேர் போகிற மாதிரி தஞ் தஞ்சாவூர் போகிற மாதிரி நாகபட்டினத்துலேருந்து தஞ்சாவூர் போகிற மாதிரி புக் பண்ணியிருந்தோம் ஆமாண்ணா கோடாண்ணா ஆறு பூஜ்யம் ஏழு எட்டு நாலு எட்டு நாங்கள் ஏற்கனே உங்கள் ஏஜென்சிகிட்ட பேசியிருந்தோம் நாலாயிரருவா சொன்னாங்க காருக்கு இப்போ ட்ரைவர் என்னடானா நாலாயிரருவாக்கி மேலே கேட்குறாரு நாங்கள் எப்படிண்ணா கட்டுறது ஏற்கனவே பேசிட்டுதானேண்ணா புக் பண்ணோம் எப்பவுமே உங்கள் இதில் ஏஜென்சிலேருந்துதான் புக் பண்ணிட்டு போகிறோம் நான் ஆல்ரெடி உங்கள் கிட்ட நான் பேசி வேறே இருக்கேன் அமௌண்ட்டு இப்ப அதிகமாக கேட்டாருனால் நான் எப்படிண்ணா கட்டுறது இது நீங்கள் அனுப்புறதுக்கு முன்னாடியே பேசியிருக்கணும் இல்லையா அவர் பேசிட்டுதானே எங்களுக்கு அனுப்பணுமே ட்ரைவரு இப்போ எங்கள் கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணிட்டிருக்காரு அதிகமாக கேட்டு காஸு அதிகமாக கேட்டால் நான் எப்படிண்ணா நாங்கள் எப்படி கொடுக்குறது இத்தனைக்கும் நாங்கள் தஞ்சாவூர் போகிறத்துக்கு மட்டுந்தாண்ணா கேட்டிருந்தோம் பிக்கப்புக்கு மட்டுந்தான் ட்ராப்புக்கு கூட நாங்கள் அமௌண்ட் பேசவே இல்லை ஆமாம் நான் எப்பவுமே உங்கள் ஏஜென்சிலேருந்து புக் பண்றதுனால்தாண்ணா உங்கள்கிட்ட பேசிட்டிருக்கேன் கால் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லிட்ருக்கேன் இல்லை அப்படினா நான் ரேட்டிங்கை கம்மி பண்ணியிருப்பண்ணா இல்லைனா அதைதான் பண்ணணும் நான் போய் ரேட்டிங்கை கம்மி பண்ணிவிட்றணும் இப்படி பண்ணிங்கனால் என்ன பண்றது அவரு எதுவுமே கேட்காம உங்கள்கிட்ட கா ஃபோன் பண்ணி பேச சொன்னாலும் பேச மாட்டேங்கிறாரு என்கிட்ட வாக்குவாதம் பண்ணால் நான் என்னண்ணா பண்ணுவேன் நான் பேசின அமௌண்ட்டை தானே கட்ட முடியும் அவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்கள் நீங்களே வேணால் ஃபோன் பண்ணி பேசுங்கள் அவர்கிட்ட ஆமாம் நான் நான் என்ன அமௌண்ட்டு பேசினனோ அதை மட்டுந்தாண்ணா கட்ட முடியும் நாலாயிரருவாதான் பேசியிருந்தோம் நாலாயிரருவாதான் கட்டுவோம் சரிங்களா நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கோங்க இப்படி பண்ணிகிட்டே இருந்திங்கனால் நான் ரேட்டிங்கதாண்ணா கம்மி பண்ண முடியும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது சரிண்ணா நன்றி